நான் இருக்கிற ஏரியாவில் பார்தோம்னா ரஞ்சன் ஃபுட் பாலில் பார்தோம்னா ரஞ்சன் பிரதர்ஸ்ன்னு ஒரு க்ளப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து செட்டில்கோர்ட் இருக்குது செட்டில்கோர்ட்ன்னா ரயில்வே இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரஞ்சன் பிரதர்ஸ் வந்து அவங்க க்ளப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துடுவாங்க ஃபுட் பால்ஸ் அப்புறம் வந்து அவங்க போட்டுக்க ஷு டீஷர்ட்லாம் கொடுத்து நம்ம அவங்க போட்டியாளரை வந்து ரொம்ப ஊக்குவிக்கும் விதமாக டோர்னமென்ட்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய டோர்னமென்ட்லாம் கூட்டிகிட்டு போவாங்க என் தம்பி வந்து நிறைய டோர்னமென்ட் அந்த அந்த க்ளப்பில் ஆடிருக்கான் அதே மாதிரி வந்து அவங்க நிறைய மேட்ச் கூட்டிகிட்டு போகிறதால அவன் வந்து நிறைய அவனோட தனித்திறமையெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவன் ஸ்கில்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவனை நிறைய மேட்ச் அவன் ஸ்கூலியும் காலேஜிலியும் விளையாட போய் வெளியே போய் நல்லா விளையாண்டு வந்துடுறான் அதே மாதிரி வந்து செட்டில் கோர்ட் செட்டில் கோர்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்டில் வச்சுருக்காங்கள் அந்த இன்ஸ்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரு வயசானவங்கல்லாம் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா அங்கே வயசானவங்கெல்லாம் விளையாடுறதால் அவங்க டெய்லியும் வந்து விளையாடுறாங்கள் காலையிலேருந்து விளையாடுறாங்க விளையாடும் போது அவங்களுக்கு வந்து அந்த அந்த இருக்கிற அங்கே என்ன சொல்கிறது வயசானவங்கெல்லாம் விளையாடும் போது அந்த வெயில்லாம் இல்லாமல் நல்லா ஜாலியாக விளையாண்டு போகிறாங்க நான் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது நானும் டெய்லியும் ஈவினிங் காலையில் போயிட்டு செட்டில்லாம் விளையாண்டுட்டு நல்லா எங்கள் எங்கள் ஊரில் வந்து அது மாதிரி செட்டில் கோர்ட் அப்புறம் வந்து ரஞ்சன் பிரதர்ஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப எங்கள் ஊரில் இருக்கிறது ரொம்ப நல்லாருக்குது